இப்போ தமிழ்மொழி பார்த்திங்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றியதுனால் அது ரொம்ப தொன்மையான மொழிங்கிறதுனால் அதை வந்து இலக்கியத்திலையும் சரி கவிதையிலையும் சரி இல்லை மற்ற கலை வடிவங்கள்லையும் சரி அதை வந்து ரொம்ப பெரும்மாளானவையாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுனால் பயன்படுத்துறப்போ வந்து அது ரொம்ப எல்லாருக்குமே புரிகிற மாதிரியும் இருக்கும் மோஸ்ட்லி வந்து எல்லா எல்லா மற்ற மொழிகளையும் தமிழை சார்ந்துதான் இருக்கறதுனால் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருக்கும் தமிழ் அப்படிங்கிறப்போ இப்போ இலக்கியத்தை பார்த்திங்னா இலக்கியம் வந்து ஒரு மனிதனை மையமாக கொண்டுதான் எழுதுறது இலக்கியோங்கறது ஒரு மனுசனோட சிந்தனையாயும் உணர்வையும் கற்பனையும் இவை எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறதுதான் இலக்கியோம் சொல்லுறாங்க மனிதன் ஒரு மனிதனோட வாழ்வே இப்படிதான் இருக்கனுங்கிறது வந்து ஒரு இலக்கியத்தில் நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி விஷயோம்தான் சரியா இப்போ கவிதைன்ணு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஒருத்தவங்க ஒருத்தவங்க சில வார்த்தைகளை கோர்த்து எழுதுவாங்க அந்த மாதிரி எழுதறதுதான் கவிதை மற்றவங்க ச இந்த மாதிரி நம்பளோட க நம்பளோட எண்ணத்தையும் நம்மளோட கற்பனை திறனையும் வளர்கறதுக்கு இந்த இலக்கியமும் கவிதையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கப்போ தமிழ்மொழியில் வந்து ஒரு எழுதுறது வந்து அது இன்னமும் அது வந்து சிறப்பாக இருக்கு அதனால வந்து அதிகளவில் தமிழ்மொழியை பயன்படுத்துறாங்க இலக்கியத்திலையும் சரி கவிதையிலையும் சரி மற்ற கலை ஈ வடிவங்கள்லையும் சரி அதனால் தமிழ் அதிகமாகவே வ